எங்கள் கிராமத்தில் நீர்ப்பாசன வசதியானது கிணற்று நீர் பாசனம் வசதி மட்டுமே உள்ளது அங்கே நல்ல படியாக நிலைமை இல்லை மழை அதிகம் பொழிந்தால் தான் கிணற்று நீர் பாசனம் சிறப்பாக நடைபெறும் இல்லையெனில் மேட்டு நில விவசாயம் தான் நடக்கிறது பெரும்பாலும் நீர்ப்பாசன வசதி இருந்தால் நிலத்தில் நான் பயரிடும் பயிர்களான தக்காளி வெங்காயம் பயிரிடுவேன் அதிக நீர் வரத்து இருந்தால் மழை நன்றாக பொழிந்திருந்தால் பீர்க்கங்காய் பாகற்க்காய் முதலிய கனி காய்கறி வகைகளையும் பயிரிடுவேன் எப்பொழுதும் வற்றாத நீர்ப்பாசன வசதி இருந்தால் நான் பூச்செடிகள் நட்டு பராமரிக்கலாம் என்று நினைக்கிறேன்